பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு பன்னெரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஒன்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது